சார் இந்த ஃபோனு வந்து மிஸ் ஆகிட்டு அது அதில் இருக்கிற சிம்மு அதே நம்பரில் புது சிம் வேணுங்க சார் ஆமாங்க சார் பிஎஸ்என்எல் சார்

இல்லை சார் அதே நம்பரு வேணுமே சார் அது ரொம்ப பத்து வருஷமாக யூஸ் பண்ணிட்

ஆ என்னோடய நேம் தான் சார் என் நேமில் தான் சார் இருக்கும் ஓகே சார் ஃபோட்டா எதுவும் எடுத்துட்டு வரணுங்களா சார்

ப்ரீ ப்ரீபெய்டு போட்டுருங்க சார் ஆ சரி சார் என்ன ப்ளான் சார் இருக்குது சிம்மு வாங்கினாவே

ம் ஓகே ஆனால் ஏற்கனே இருக்கிற சிம்மை தான் புதுசாக வாங்குகிறோம் அதுவும் அதே ரேட்டு அந்த அந்த ஆஃபர் இருக்குங்களா

ஓ ஓகே ஓகே ஓகே சரிங்க சார்

சரிங்க சார் வெறும் டாக்டைம் மட்டும் இருக்குல்லைங்க சார் அது பிஎஸ்என்எல் டாக்டைம் மட்டும் போதும் டாக்டைம் டேட்டா வேணாம் சார் டேட்டா வந்து ம் ஆ ஆமாம் சார் பட்டன் ஃபோன் தான் வச்சிருக்கேன் அதனால அது அது போதும் சார்

ஆமாம் சார் ஆமாம்

ஆஃபீஸ் நமக்கு எங்கே எந்த இடத்துக்கு சார் வரணும் நாங்கள் இப்போ அம்மாப்பேட்டையில் இருக்கேன் ஆ ஆ சரிங்க சார் அந்தப் பாலத்துக்கு கீழே

ம் சரிங்க ஆதார் ஜெராக்ஸ் ஜெராக்ஸ் எடுத்துட்டு வந்தால் போதுமா சார் ஒரிஜினல் வேணுங்களா சரிங்க சார்

ஆமாம் சார் ஆமாம் சார் என் ஃபோன் தான் என் நம்பரில் தான் அது

சரிங்க சார் ஓகே சார் சரி சார் என்ன டைமிங் வந்தால் கொஞ்சம் ஃப்ரீயாக இருக்கும்னு சொன்னிங்கன்னால் அந்த டைமுக்கு நான் வந்துட்டு டக்குன்னு போயிடுவேன்

ஓகே சார் ஒரு மூணு மூன்றரைக்கிலாம்

என் பேரு பிரகாஷ் சார் பிரகாஷ் ஓகே சார் சரி சார் ரொம்ப தேங்க்ஸ் உங்கள் பேரு சார் ஜமால் ஓகே சார்

ம் தேங்க் யூ சார்